ஸோ நான் புக்கு வந்துட்டு ரீசன்ட்டாக வாங்கினது வந்து ஆன்லைனில் வாங்குனேன் அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின விலையை விட வந்து குறைவாக இருந்தது அதுவும் போக முக்கியமான விஷயோம் என்னன்னா அது மற்றவங்க படிச்சுட்டு சொல்ல சொன்ன ஃபீட்பேக்கை விட நான் படிச்சு தெரிஞ்சுக்கம்போது அது இன்னமும் வந்து ரொம்ப அருமையாக அழகாக அந்த ஆத்தர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு